நான் குழுவோடும் பயணம் போயிருக்கேன் தனியாகவும் பயணம் போயிருக்கேன் குழுவோட பயணம் போவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் தனியாக பயணம் போவது கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக பாட்டை போட்டு நான் பாட்டெலாம் தனியாக நடந்து போவேன் குழுவா போணும்னா ஜாலியாக பேசிட்டு ஒரு ஒருத்தவங்க அவங்கவுங்க மைண்டில் என்ன இருக்குது இயற்கை காட்சிகளை ரசிச்சிட்டு ஒரு ஒருத்தவங்க ஒன்றுன்னு பேசிவிட்டு ஒரு ஒருத்தவங்கள் ஒரு ஒரு ஐட்டம் கையில் வச்சுக்குவோம் எடுத்துகிட்டு போய்ட்டு வருவோம் நாங்கள்